ஹலோ ஹலோ யாருங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க கிரீன் நர்ஸிங் ஆமாம் கிரீன் நர்ஸு தாங்க சரிங்க அப்படியா சரிங்க அதுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து இருக்குது வேப்பெண்ணை ஊற்றலாம் அல்லது நல்ல வளரக்கூடிய இயற்கை உரம் இருக்குது அது அதை ஊற்றுனீங்கன்னா அது போட்டிங்கன்னா அது நல்லா வளரும் தண்ணி ஆ அது மாட்டு சாணி அதோடைய கோமியம் அப்புறோம் பலாப்பழம் வி இதெல்லாம் போட்டு சாறு வச்சி செஞ்சு வச்சிருக்கோம் அந்த சாறை எடுத்து ஒரு லிட்ரு தண்ணில இந்த இந்தவுடைய இந்த கிரீம் வந்து இதெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதை அடிச்சிங்கன்னா நல்லா வளந்துரும் வாங்க வந்து வா எங்கள்கிட்ட கத்திரிக்காய் மிளகா தக்காளி செடி ரோஸ் செடி எல்லாமே இருக்கு ஆ கொய்யா நாற்று மாங்காய் நாற்று எல்லாமே இருக்கு வாங்க சரி வாங்க ஆ சரி வாங்க இல்லை இல்லை நீங்க வா வரதாக இருந்தால் வாங்க இல்லாட்டி நீங்கள் வரேன்னு சொன்னால் எனக்கு போன் பண்ணுங்கள் நான் வந்து கொண்டு வந்து தரேன் சாய்ங்காலமாக வாங்க ம் ம் கொய்யா செடி மாமரம் பின்ன பலாப்பழம் செடி வச்சு இப்போ தான் கன்று வச்சிருக்கறோம் நர்சரி வச்சிருக்கோம் வந்து வேணா வாங்கிக்கிங்க எது வேணுமோ

நல்லா நல்லா மண்ணு கொட்டி நல்ல கொஞ்சம் பலாப்பழம் செடியெல்லாம் ரொம்ப பெருசு அதெல்லாம் நம்மகிட்ட வைக்க முடியாது காட்டில் தான் வைக்க முடியும் தோட்டத்தில் வீட்டு முன்னாடின்னா இந்த கொய்யா மரோம் பின்ன மா இந்தென்ன எலுமிச்ச்சை மரம் ஆரேஞ்ச் மரம் அதெல்லாம் வைக்கிலாம் ஆ சீத்தா மரம் சீத்தாப்பழம் மரம் ஆ சரி சரி என்னென்று வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க

சரி அப்புறோம் ஆ சாய்ங்காலமாக வாங்க பூ செடிக்கு எருவு வேணா நான் வச்சிருக்கேன் வந்து வாங்கிகிட்டு போயிருங்க நான் கொடுக்கறேன் எப்படி போடணுமோ நான் சொல்லி கொடுக்கறேன் அதே மாதிரி வாய்ங்கிங்க சரியாக ஆ எரு அதோடைய செடிவுடைய ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நாங்களும் மண்ணு போட்டு ஆள் வச்சி தொட்டி போ கட்டி அதுக்கு ஒரமெல்லாம் தயாரிச்சு இயற்கை உரந்தான் தயாரிக்கணும் அந்த கொய்யா நாற்று எலுமிச்சங்காய் நாற்தெல்லாம் மேய்றதுன்னா பத்துரூபா இருபதுரூபா அப்படி தான் வரும் மா அந்த பூச்செடி இருக்குல்ல குண்டு மல்லி செடி அதுவும் இருபது இருபதுரூவா தான் அதிகமாலாம் இல்லை ஒரு அளவான ரேட்டு தான் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாய்ங்கிக்கலாம் நல்லா பூக்கும் அந்த உரம் போட்டிங்கன்னா நல்லா பூக்கும் ம் ஆ சரி வாங்க ஆ சரி வெச்சிடுறேன் கட் பண்ணுங்கள்